எங்களை இந்த இடத்துக்கு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் கால் பண்ணி உங்களை வந்து ஃபஸ்ட் அந்த ப்ளேஸ் கேட்கும்போதும் சரி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கும்போதும் சரி நீங்கள் பேசின அன்றைக்கு நீங்கள் பே நான் புக் பண்ணும்போது பேசின இதுவும் சரி அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து உங்கள் ஏஜென்சியில புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுச்சு இதுக்கு முன்னாடியும் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு கேபுக்கு கால் பண்ணோம் அந்த கேப்லலாம் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்க வந்து இன்னைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் உங்கள் லொக்கேஷன் சொல்லுங்க அதுமாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் வந்து இங்கே நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணதும் லொக்கேஷன்லாம் நீங்கள் வந்து எக்ஸாக்ட்டாக கேட்கல இந்த இந்த டிஸ்டிரிக் போகணும் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் வந்து ஓகே பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க என்ன அதுக்கப்புறம் எங்களோடய கன்வீனியண்ட்டுக்காக ஏற்ற மாதிரி நீங்களும் பண்ணீங்க அது ரொம்ப நன்றிப்பா அதுக்கப்புறமா வந்து அந்த வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகணும்போது நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணது அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது இது வந்து ரொம்ப மனிதாயம் மனிதாபிமானமான ஒரு செயல் தான் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஏஜென்சியில வந்து நான் கேட்டப்போ ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பத்து ரூபாய் சொல்லியிருந்தீங்க நம்ம இப்போ வந்து ஒரு டூ ஃபிஃப்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துவிட்டோம் இப் எனக்கு வந்து நான் அப்போது புக் பண்ணும்போது சொன்னேன் ஆன்லைன்ல ஜிபே பண்ணிடுறதா சொன்னேன் இப்போ என்னால் பண்ண முடியல கொஞ்சம் நெர்க் நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குது அந்த காசை வந்து நீங்கள் இப்போ கையில் வாங்கிட்டு போய்டுங்க நான் வந்து உங்கள் ஏஜென்சிக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் இதுமாதிரி வந்து டிரைவர்க்கிட்டே வந்து கொடுத்துட்றதா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்களும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த ஒரு முறை மட்டும் இது இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம்ப்பா ரொம்ப நன்றி